தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரட்சி அரசியல் கட்சிகள் எடுத்துகிட்டாங்கன்னால் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது பழைய பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு து அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல கட்சிகள் இருக்குது ஆனால் ஒவ்வொன்னுத்துலேயும் என்னென்னா ஸ்டார்ட்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் எல்லாம் வெளியே வந்தாங்க அதிகமாக தமிழோட தமிழக மக்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்த கட்சிகள் திராவிட கட்சிகள்தான் இவை நம்மளோட போயம்ஸு லிட்ரேச்சர் இது வழியாக பீப்பிள் நிறைய இண்ஃபுலியன்ஸ் பண்ணிணாங்க அதே மாரி காங்கிரஸ் பார்ட்டியும் ஸ்டார்டிங்கில் பவரில் இருந்துச்சி இவங்களாம்தான் இண்டஸ்ட்ரி ட்ரேட் எக்கானமி லிட்ரேச்சர் ஆட்டோ மொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்துக்குமே வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அதனால் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் கோலிடிருக்கு அந்த ஸ்ட்ராங் கோல்ட் இருந்தால்க்கூட இவர்களோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடோட வரலாற்றில் ரொம்ப முக்கியம்